ஹலோ ஓலோ ஆட்டோ சார் நான் இப்போது விநாயகபுரம்ல என்ன ட்ராப் பண்ணிட்டு போனிங்கள் அம்பத்தூர் டூ விநாயகபுரம் ஆ ஆமாம் சார் என்னோடய பர்ஸ் வந்து அங்கே மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சார் கொஞ்சம் இருக்கான்னு பார்த்து சொல்ல முடியுமா ஆ இருக்கா சார் ரொம்ப நன்றி சார் சார் தப்பாக நினச்சுக்கலன்னா கொஞ்சம் எடுத்துட்டு வந்து நான் என்னை இறக்கிவிட்ட இடத்துலையே வந்து தரமுடியுமா சார் நான் உங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ப்ளீஸ் சார் அதில் முக்கியமான கார்டு டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு என் பேங்க்கு டீட்டியல்ஸு அதுக்கப்புறம் என்னோடய ஆதார் கார்டு எல்லாமே இருக்குது சார் ஸோ கொஞ்சம் அது சிரமம் பார்க்காம எடுத்துட்டு வந்து தந்துடுறிங்களா சார் ப்ளீஸ் இல்லைன்னா நீங்கள் எங்கே இருக்குறீங்கன்னு சொல்லுங்கள் நான் கூட நான் வந்து கூட வாங்கிகிறேன் சார் ஆமாம் சார் விநாயகபுரம் இப்போ எறக்கிவிட்டிங்க இல்லையா அதே இடத்துல தான் சார் நான் வெயிட் பண்ணுறேன் சார் ப்ளீஸ் சார் நான் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் கூட நான் தரேன் சார் நான் நீங்கள் வர்றதுக்கான சார்ஜஸ்ஸை கொஞ்சம் சிரமம் பார்க்காம எடுத்துகிட்டு வந்து தந்துடுங்க சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார்